நான் படித்த புத்தகமே அது அப்படினாக்கா பைபிள் தான் அந்த பைபிளில் எனக்கு பிடிச்ச வசனம் அப்படின்னு பார்த்திங்ன்னா திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று அதில் என்ன அப்படினாக்கா மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கேருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் அந்த வசனமே பார்த்திங்கனா அப்படினாக்கா கடவுளே நேரில் வந்து எனக்கு இறங்கி இந்த வசனம் வந்துட்டு சொன்ன மாதிரி இருக்குது அதில் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு நான் எங்கள் எனக்கு உதவி கிடைக்காம போயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு அழுது புலம்பும் போது எனக்கு கடவுள் வந்து நேரில் ஆறுதல் கூறுன மாதிரி இருந்துச்சு அதனால் ரொ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு